கிராமப்புறங்களையும் நகர்ப்புற விளையாடறது வித்தியாசம்னா கிராமபுறங்களில் வந்து அந்த கேம்ஸ் இருக்கு அது பம்பரம் கோலி கிட்டி புல் இந்த மாதிரி வந்து விளையாடுவாங்க அப்புறம் பெரிய கேம்னா கபடி கிரிக்கெட் வாலிபால் இதெலாம் வந்து விளையாடுவாங்க அதே மாதிரி அங்கே வந்து இடம் நிறைய இருக்கறதுனால் வந்து ரொம்ப தாராளமாக விளையாடுவாங்க இதே நகர்புறத்திலே வந்து அது கொஞ்சம் கஷ்டம் இப்ப கிரௌண்ட் விளாட போறாங்கன்னா அங்க ஒரு ஒரு அஞ்சாறு டீம் இருக்கும் அது நடுவில் வெள்ளாடணும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒதுக்கி வெள்ளாடணும் அப்படி இல்லை அப்படினா வந்து கிரௌண்டுக்கு வந்து பேய்ட் பண்ணி அதாவது அந்த கிரௌண்டுக்கு இவ்வளோ இத்தனை மணிநேரத்துக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து வெள்ளாடணும் இங்கே வந்து நகர்புறத்தில் எல்லா வெள்ளாட்டுமே விளையாடற மாதிரி கிரௌண்ட் இருக்கும் ஃபுட்பால் ஹாக்கி பேஸ்கட் பால் வாலிபால் ஷட்டில் கார்க் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோர்ட் மேட் எல்லாம் போட்டே இருக்கும் அதிகமாக வைச்சிருப்பாங்க கிராமப்புறத்தில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது அங்கயிருக்கிற மண் தரையில் அதில் வந்து வெள்ளாடிருப்பாங்க அதாவது அதை வந்து கரம்புனு சொல்லுவாங்க அந்த கரம்பில் விவசாயம் பண்ணாமல் இருப்பாங்க அதை வந்து கிரௌண்டாக மாற்றி அதில் வந்து வெள்ளாடுவாங்க அதுவும் வந்து ஒரு கம்ஃபர்டபலான கிரௌண்டாதான் இருக்கும் இருந்தாலும் இந்த சிட்டியில் இருக்கிற கிரௌண்டுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதனால நகர்புறத்தில் எல்லா விளையாட்டும் விளையாட முடியும் கிராமத்தில் வந்து ஒரு சில விளையாட்டுகளே வந்து விளையாட முடியும் ஆனால் ரெண்டு இடத்துலையுமே வெள்ளாடறதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும்